எனக்குப் பிடித்த உணவுன்னு பார்த்திங்ன்னா சொல்லவே வேணாம் நான் வெஜ் தான் ரொம்பப் பிடிக்கும் நான்வெஜ்ஜில் எஸ்பெஷலி பிரியாணிதான் எனக்கு ரொம்ப ரொம்பப் பிடிச்சது வெஜிடேரியனும் பிடிக்கும் பட் ஆனால் நான் வெஜ்டேரியன் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வெஜிடேரியனால் வீட்டில் செய்வத விட ஹோட்டலில் சாப்பிட்றத நான் ரொம்பவே விரும்புவேன் இப்போ ஹோட்டல்ன்னு எடுத்துக்கீட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான பிளேஸ் மன்னார்குடியில் உள்ள அந்தாதி அது பார்த்திங்ன்னா ஹண்ட் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குடிசையிலேயே வந்து ஹோட்டலை வச்சுருப்பாங்க அது நைட்டு போனிங்க அப்படினா அவ்வளோ சூப்ராக அந்த எண்விரான்மெண்ட் வந்து சாப்பிறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுலாக இருக்கும் நீங்கள் போய் சாப்பிடிங்ன்னா அவ்வளோ சூப்ப அவங்க கொடுக்கிற டிஸ்செஸ்லாம் பார்த்திங்னா அப்படியே நமக்குக் கண்ணுக்கு எதித்தாப்பில் பிரிப்பேர் பண்ணிக் கொடுக்கிற மாதிரி இருக்கும் சுடசுட இருக்கும் அங்கே பார்த்திங்ன்னா மட்டன் பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் என்னென்ன ஆர்ட்ரு பண்ணியிருந்தோனா நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் காடை கிரேவி ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்புறம் எக் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ப்ளஸ் டேசெசட்ஸ்லாம் ஆர்ட்ரு பண்ணிருந்தோம் சிக்கன் பக்கோடா அப்பறம் சிக்கன் லாலிப்பப் இதெலாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டு அதை அப்படி நான் வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக இருந்திச்சு எனக்கு அங்கே சாப்ட்டதான் நான் வெஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நான் வெஜ்ஜிலே எனக்கு என்னென்ன இன்னும் எஸ்பெஷலாக பிடிக்கும் அப்படினா நண்டு கிரேவி ரொம்பப் பிடிக்கும் அங்கே வந்து நண்டு கிரேவியை வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சுருப்பாங்க அப்படியே சுடசுடதான் கொண்டுவந்து கொடுப்பாங்க எல்லாமே அதுக்கு நானுக்கும் அந்த நண்டு கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்திச்சு மேக்ஸிமம் நான் அங்கேதான் போய் நான் வெஜ் சாப்பிடுவேன் அடுத்தது எங்கே நான் வெஜ் பிடிக்கும் அப்பனா திருவாரூர் டீலக்ஸ் பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அங்கேவந்து வான்கோழி பிரியாணி கிடைக்கும் அப்புறம் சிக்கன் பிரியாணி கிடைக்கும் மட்டன் பிரியாணி கிடைக்கும் நம்ம என்ன பிரியாணி கேட்குறமோ அது கிடைக்கும் இறால் பிரியாணி கிடைக்கும் ஸோ எல்லாம் எல்லா வகையான பிரியாணி வந்து அங்கேவந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அங்கே சாப்புன்னு விரும்புவேன் மூணாவது பிளேஸ் பார்த்திங்க அப்படினா தொப்பி பிரியாணி தொப்பி வாப்பா பிரியாணி திருத்துறைப்பூண்டியில் பர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிணாங்க எங்கள் ஊர் சரௌண்டிங்சில் இட்ஸ் அ வெரி வெரி டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த சிக்கன் பீஸ்யெலாம் பார்த்திங்க வைச்சுக்கோங்களேன் அவ்வளோ சாப்டாக வெந்திருக்கும் அந்த சிக்கன் பீஸஸ்யெலாம் அந்த ஸ்பைசியெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் அதனால அந்த தொப்பி வாப்பா ஓட பிரியாணி வந்து ரொம்பப் பிடிக்கும் அதில் நாங்கள் இன்னொனு என்ன பார்த்தோனா எக் நூடல்ஸ் சாப்பிடோம் எக் நூடல்ஸ் பார்த்திங்ன்னா எனக்கு மேக்ஸிமம் எங்கேயுமே சாப்பிடப் பிடிக்காது ஆனால் தொப்பி வாப்பாவில் நீட்டாக இருந்திச்சு ரொம்பவே குவான்டிட்டியும் ஓகே அந்த இதுவுமே ரொம்பவே சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வேறு எங்கே போவோம் சைவம்ன்னு பார்த்தோம் அப்படினா எங்கள் ஊர் எஸ்எம்டிங்க எஸ்எம்டியில் சூப்பராக இருக்கும் சைவம் அதுவும் பார்த்திங்ன்னா காளான் தோசை பனீர் தோசை அதெல்லாம் பார்த்திங்ன்னா செமையாக இருக்கும் சைவம்ன்னு பார்த்திங்ன்னா எங்கள் ஊர் எஸ்எம்டி தான் வேறு எங்கேயுமே நாங்கள் சைவ சாப்பாடு சாப்பிறது கிடையாது இதுதான் நாங்கள் பிடிச்ச உணவு நாங்கள் பிடிச்ச உணவு வந்து மேக்ஸிமம் பிரியாணிதான் எல்லாத்திலயும் பிரியாணிதான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் சாப்பிடா எனக்கு ரொம்பப் பிடிக்கும் வீட்டில் சமைக்கிறதை விட ஹோட்டலில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அம்மா வந்து மீன் குழம்பு வைச்சாங்கன்னா மீன் சட்டியில்தான் வைப்பாங்க அந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா தண்ணி வர்ற சமயம் இல்லைங்களா ஆற்றிலே போய் பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து நாங்களே கிளீன் பண்ணி நாங்களே சமைப்போம் அது வந்து அம்மா வந்து மண் சட்டியில்தான் வைப்பாங்க மண் சட்டியில் வைக்கிறதுனால் அதுவந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த உணவு ரொம்ப பிடிக்கும்